நான் போக விரும்புணுன்னு நினைக்கிற இடம் வந்து என் வாழ்கையில் இன்னும் நிறையா இருக்குது நிறையா இடத்த வந்து நான் சுற்றி பார்க்கணுனு நினைச்சிருக்கேன் எனக்கு வந்து குற்றாலம் போகணும் அந்த அஞ்சு அருவியிலேயும் போய் அங்கே என்னென்ன எல்லாம் பார்த்து அங்கே போய் சந்தோஷமாக இது பண்ணிட்டு வரணும் அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் மியூசியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து அவருடைய சிலைலலாம் இருக்கும் அது வந்து ஒர்ஜினலாக இருக்கிற மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மகாபலிபுரம் போகணும் அங்கே வந்துருக்கிற நிறையா ஓவியங்கள் நிறையா சிலைகள் அதெலாம் வந்து நிறையா பார்க்கணுனு ஆசை அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகணும் அங்கே உள்ள நிறையா வரலாறு தஞ்சை இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசைருக்கு அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதெலாம் சுற்றி பார்க்கணும் அங்கே என்னென்ன நிறைய சிறப்பம்சங்களெலாம் இருக்கோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைருக்கு அப்புறம் வந்து கேரளாயெலாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு நிறைய ஆசைருக்கு ஏன்னால் வந்து நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டேட்டில் ரொம்ப ஃபேமஸான இடலாம் நிறையாருக்கும் அதெலாம் சுற்றி பார்க்கணுனு நம்ம உலகத்தில் உள்ள ஏழு அதிசயங்களையும் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது அங்கே உள்ள அந்த ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது அங்கே அங்கிருந்து நிறையா வந்து நம்ம கற்றுக்கணும் வந்து சும்மா போய் வந்து நம்ம வந்து ஏன் சும்மா மட்டும் போய் அந்த இடத்த பிடிச்சசிருக்குனு பார்க்க கூடாது அங்கங்கே என்னென்ன இருக்குதுனு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாமே வந்து நிறையா நம்ம கற்றுக்கணும் ஒருவொரு இடத்துக்கு போகிறோனா அங்கே அங்கிருந்து நிறைய நல்ல விஷயங்கள கற்றுக்குட்டு வரணும் நிறைய கற்றுக்கணும்